இப்போ வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்ததில்தான் மோஸ்ட்லி வந்து ஃபோன் கால் பண்ணிதான் நம்ம விஷ் பண்ணுறோம் பட் நேரில் இருக்கறவங்க எல்லோருமே போய் கிஃப்ட் கொடுத்து கேக் கட் பண்ணி இந்தமாதிரி ஹ படே விஷ்ஷஸ்லாம் இருக்கும் பட் மோஸ்ட்லி இப்போ எல்லோருமே வந்து ஃபோனில்தான் விஷ்ஷஸ் பண்ணுறோம் அப்புறம் வந்து யாராவது எதாவது நம்ம வந்து விக்ட்ரீக்ஸ் வந்தாலும் வந்து வாழ்த்துக்கள் சொல்றக்கு அவங்க வந்து ஃபோன் பண்ணிதான் பண்ணுறாங்க டெக்னாஜீஸ் ம வளர்ந்திருக்கு பட் நேரில் உள்ளவங்களுக்குலாம் வந்து பார்த்து சாக்லேட்ஸ் கொடுத்து அந்த மாதிரியான செலப்ரேஷன்ஸும்ருக்கும்